நான் அதிகமாக படிக்கல அதனால வந்து எந்த வந்து கற்றுக்கிறதுக்கும் எதுவும் இல்லை நான் வந்து இப்போ இஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க ஆறாவது படிக்கும் போது வந்து தையல் டீச்சரு சொல்லிக் கொடுக்குவாங்க தையல் கற்றுக்கிறனும்னு சொல்லுவாங்க பூ சேர்ந்து சிந்து போடுறது எம்ராய்டிங் போடுறது வயர் பை பின்னுறது அது மாதிரி கற்றுக் கொடுக்குவாங்க அந்த வயர் பை பின்னுவோம் முடிஞ்ச அளவு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த எம்ராய்டிங் போட கற்றுக்கினோம் அதுக்கு பின்னாடி தையல் மிஷின் தையலுக்கு போலாண்டு தையலுக்கு போயி கற்றுக்கினு இது எல்லாம் யார் தைக்கிறது எல்லோரும் தைச்சு கொடுக்க முடியலைனாலும் எங்கள் வீட்டு துணியை மட்டும் எங்களது எங்கள் பிள்ளைங்க இது எங்கள் வீட்டுக்காரரது மட்டும் ஏதோ முடிஞ்ச அளவு அடுத்தவர்களுக்கு கொடுக்காத நாங்களே ஏதோ ஒன்று தச்சு போட்டுக்குவோம் இதுதான் எங்களால் முடிஞ்சது